எங்கள் வீட்டில் மாடு வச்சிருக்கோம் மாடு வந்து மொத்தம் ஒரு பால் கறக்கிற மாடு மூணு கன்றுக் குட்டி வச்சிருக்கோம் காலையிலயே வந்து ஒரு ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே மாட்டை வந்து பால் கறந்துட்டு அப்பறம் தட்டர்லாம் அறுத்து போட்டு ஒரு மறுபடியும் பதினோரு மணிக்குப் போவோம் தோட்டத்துக்கு அப்போ மாடு மாற்றி கட்டுவோம் அப்றம் மூணு மணிக்கு அப்றம் தண்ணி காண்மிப்போம் பூச தண்ணிலாம் காண்மிப்போம் அப்றம் ஆறு மணிக்கு பால் கறந்துட்டு தட்டலாம் அறுத்து போட்டு வீட்டுக்கு வந்துருவோம் அம் மறுபடியும் அதுக்கு அடுத்த நாள் காலையில் தான் நாங்கள் போய் மாடு பார்ப்போம் மாட்டுக்காக நாங்கள் தோட்டத்தில் ஷெட்டு கட்டியிருக்கோம்